ஆ ஆமாம் யார் ஆ சொல்லுங்கண்ணா

எப்படி அப்பு மட்டுமா இல்லை டெளனு சேர்த்தா அப் அண்ட் டெளனா உங்களை எங்கே வந்து பிக்அப் பண்ணணும் சேரி ஓகே ட்ராப்பு அப்படியாண்ணா வெய்ட்டிங்லாம் ஒன்னு வெய்ட்டிங் சார்ஜ்லாம் சேர்த்து சொல்லணுமா

அப்படியாண்ணா போய்ட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டெளனு போகிறதுக் ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி எட்நூறு வர்றதுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி அறநூறு அதில் வந்து டீசல் நீங்கள் தான் போடணும் டோட்டலாக சேர்த்து ஒரு அஞ்சாயிருவா வந்துடும் சாட்டர்டே எய்ட் ஓ கிளாக்கா சரி ஓகே ம் அன்னைக் கால் பண்ணுங்கள் ஒரு வாட்டி ம் சரி ஓகே ம் சரி தேங்க்யூ